என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஹோம்வேர் அதாவது வீட்டு உபயோகப் பொருட்கள் அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நான் வீட்டில வந்து எனக்கு கிரைண்டர் மிக்சி ஃபேன் இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா இப்போ நான் வந்து வேலைக்கு போகிற அவசரத்தில் வந்து முன்ன மாதிரி அம்மியில அரைச்சி இந்த மாரிலாம் கொழம்புலாம் வைக்க முடியாது அதனால் மிக்சி வந்து அவசரத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரைண்டரு அதுவும் அப்படிதான் வந்து நம்ம வேலைக்கு போய்ட்டு வந்து செக்குலைலாம் ஆட்ட முடியாது அதனால் வந்து கிரைண்டரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபேன் அதே மாதிரிதான் இப்பலாம் வந்து ஃபேன் இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிரிட்ஜ் நம்ம வந்து முன்னலாம் வந்து டெய்லியும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற காய்கறி கடையில் காய்கறிலாம் வாங்குவோம் இப்பல்லாம் அப்படி இல்லை நம்ம அன்ன அன்னைக்கி காலையில் போய் வாங்கிட்டு வரதுக்குலாம் யாருக்கும் நேரம் இருக்குறதில்லை எல்லாரும் வந்து வாரத்தில் ஒரு நாள் சந்தைக்கு போய் வாங்கிட்டு வந்து வைப்போம் அது வந்து வெளியில் வச்சா அந்த காய்கறிலாம் வாடி போய்டும் அதோட இதெல்லாம் இதாக ஆயிடும் அதனால் ஃபிரிட்ஜ் இருக்கிறதுனால ஃபிரிட்ஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த காய்கறிலாம் ஃபிரெஷ்ஷாக வச்சிருக்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில வந்து எல்லா பொருட்களுமே வந்து நான் சில்வர்லதான் பயன்படுத்துவேன் எனக்கு வந்து பிளாஸ்டிக்ல விருப்பம் இல்லை அதனால் வந்து எனக்கு என்னோடய வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்